எங்கள் தோட்டத்துக்குள்ளே எனக்கு வந்து அடுத்தவங்க வீட்டு தோட்டத்துலெலாம் பூக்குறதை பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும் அடுத்தவங்க வீட்லெலாம் ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அவங்க தலைலெலாம் பார்த்தா கலர் கலராக பூ இருக்கும் அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் வைக்கணும் நம்ம நம்மளும் அழகா தெரிவோம் அப்படின்னு ஆசையாக இருக்கும் அதனாலயே நான் வந்து எங்கள் தோட்டத்தெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு ரோஜாப்பூ செடி வச்சு உரோம் வச்சு அது வந்து துளிர் வரும் துளிர் வந்ததுக்கப்புறம் தான் உரோம் வைப்போம் அந்த துளுர் வந்ததுக்கப்புறம் உரோம் வச்சோம்னால் மொட்டு நல்லா வைக்கும் அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்தாப்பில பூ பூக்கும் மல்லிகைப்பூ ஒரு ஒரு தடவை பூக்கும் கனகாம்பரம் ஒரு தடவை பூக்கும் அதனாலே ஒவ்வொரு டைமாக ஒவ்வொரு செடியாக வச்சுக்குவோம் எங்களுக்கு ரொம்ப ஆனால் பிடிக்கும் செம் செம்பருத்தி பூன்னு ஒன்று இருக்குது அந்த செம்பருத்தி பூ வச்சோம்னால் வீட்டில் வந்து எந்த நாளும் பூ பூக்கும் அழகாகவும் இருக்கும் அதை வந்து தலையை வந்து அந்த இலைய வந்து தேச் அம்மியில் வச்சு அரைச்சு தலைக்கு தேய்ச்சு குளிச்சோம்னால் முடி வந்து கலகலன்னு இருக்கும் அதுக்காகவே அந்த செடியை வைக்கிறது எல்லோரும் சொல்வாங்க இது மாதிரி வச்சா நல்லா இருக்கும் அதனாலே தான் நாங்கள் அந்த செடியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவே தேடி பிடிச்சு வாங்கி கொண்டாந்து அந்த செடியை வைப்போம் அது பூ பூக்கும் போது வீட்டுக்கு முன்னாடி மங்களகரமாக இருக்கும் வரவங்களுக்கெல்லாத்துக்கும் அந்த பூ கண் வந்து கண் வந்து அந்த பூவுக்கு தான் போகும் அப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு பார்வையும் படாது அதுக்காகத் தான் அந்த செடியை வளர்ப்போம் துளசின்னு ஒரு செடி இருக்குது அந்த செடியை வச் நட்டு வச்சோம்னால் நமக்கு வந்து சளி பிடிச்சிருந்தாலும் அந்த நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அந்த ஊரில் சொன்னாங்க துளசி சாப்பிட்டாக்க நெஞ்சு சளியெலாம் முறியும்னு சொன்னாங்க அதுக்காகவே இப்போது அந்த துளசி செடியை வந்து வைக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சரி அதையும் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டாந்து வச்சோம் அதுவும் நல்லாவே இருந்துச்சு நெல்லிக்காய் செடி வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அந்த நெல்லிக்காய் செடியை பார்த்தேன் அதையும் கொண்டாந்து வைப்போன்ட்டு நெல்லிக்காய் செடி வச்சு அதுக்கு சுற்றி கூடு வச்சு அந்த கூடு செடி வளர வளர அந்த மரமாக ஆக ஆக அந்த கூடெலாம் எடுத்துடுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த செடியை வச்சு நிறைய நெல்லிக்காய் காய்க்கும் அந்த நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த நெல்லிக்காய் வைப்போம் பூ பூச்செடி தான் அதிகமாக வைப்போம் கனகாம்பரம் செடி டிசம்பர் செடின்னு ஒன்று வைப்போம் அது வந்து டிசம்பர் மாதம் தான் பூக்கும் டிசம்பர் மாதம் பூக்கும்போது அழகா இருக்கும் அந்த டிசம்பர் மாசத்தில் பூக்கிற பூவுங்கறதினால அந்த பூவையும் கொண்டாந்து வச்சுப்போம் அப்பறம் ரோஜாப்பூ அதுக்கு உரம்லாம் நிறைய ரோஜாப் பூ செடிக்கு நிறைய உரோம் வச்சோம்னால் நிறைய பூ பூக்கும் ஒரு கிளைக்கி ஒரு மொக்கு வைக்கும் அந்தப் பூ பெரிசா இருக்கும்போது தலையில் வைச்சா அழகா இருக்கும் அதுக்காகவே அது வைக்கிறது காக்கட்டான் பூச்செடின்னு ஒன்று இருக்குது அந்த செடியும் வந்து அழகா இருக்கிறதுனால அந்த செடியை வச்சு அதுக்கு உரோம் வச்சு அந்த செடி காக்கட்டான் பூ செடியும் வளர்ப்போம் மல்லிகைப்பூ சீசனில் மல்லிகைப்பூ ஒரு வெலை விற்கிற மாதிரி அந்த பூ விற்கும் அதுக்காக தான் அது அழகா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அந்த செடியயும் கொண்டாந்து வச்சுக்குவோம் செவ்வந்தி பூன்னு இருக்குது அந்த செவ்வந்தி பூவை சாமிக்கு ஒரு நாளைக்கு ஒரு பூ வைச்சா போதும் அதற்காகவே சாமிக்காகவே அந்த செவ்வந்தி பூ வச்சுக்குவோம் ஆனால் பார்க்குறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி அழகா இருக்கும் அதை பார்த்தா அதனாலே செவ்வந்தி பூ வச்சுக்குவோம் சம்மங்கி பூன்னு ஒன்று இருக்குது கல்யாணத்துக்கெல்லாம் தேவைப்படும் அந்த பூ அதனாலே அது பார்க்க அழகா இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு மாலைக்கு தேவைப்படும் நம்ம சாமி போட்டாக்கு கூட கட்டி வச்சுக்கலாம் அதுக்காக தான் அந்த சம்பங்கி பூவையும் வைக்கிறது